ஹி ப்ரியா நமக்கு இப்போது தான் ரீசெண்ட்டா மேரேஜ் ஆகியிருக்குது ஸோ நம்ம வெளியில் டூர் போகணுன்னா பாஸ்போர்ட் வந்து அப்டேட் பண்ணணும் இப்போ உன்னோடய பாஸ்போர்ட்டில் என் நேமு வந்து சர்நேமாக ஆட் பண்ணுறதுக்கான்டி நம்ம வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணுறோம் ஸோ பாஸ்போர்ட்டு ரினியூவலுக்கு வந்து நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸு தேவைனாக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனதற்கான இது மேரேஜ் சர்ட்டிஃபிகேட் அண்டு உன்னோட ஆதார் என்னோடய ஆதார் நம்ம மேரேஜி ஃபோட்டோ காப்பி டூ காப்பீஸ் அண்டு லோக்கலில் நோட்ரி பப்ளிக்கில் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அன் ஒய்ஃப் தான் என்கிறதுக்கான அஃபிடபிட் சர்ட்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸுலாம் நம்ம ரெடி பண்ணாக்கா நம்ம நியூவாக பாஸ்போர்ட் வந்து ரினியூவ் பண்ணிக்கலாம் என்னோடய சர்நேம்மோடு ஸோ இதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸுலாம் தேவை